இப்போ யூடியூப் சேனல் அப்படின்னா என்ன அப்படின்னா நாங்கள் கும்மி ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனலில் என்ன பார்ப்போம்னா மங்கை வள்ளி கும்மி ஆட்டம் கொங்கு ஒயில் ஆட்டம் ஈசல் கும்மி ஆட்டம் தீரன் கும்மி ஆட்டம் வெற்றி வீரன் கும்மி ஆட்டம் இது வந்து கும்மி ஆட்டத்து தேவைன்னால் அதை நாங்கள் பார்ப்போம் அந்த சேனலை நாங்கள் பார்ப்போம் அதுக்கு அடுத்தது வந்து காவடி ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன யூடியூப் சேனல் பார்ப்போம்னா சண்முகா காவடி ஆட்டம் சரவணா காவடி ஆட்டம் பாலமுருகன் காவடி குழு முருகன் காவடி குழு வேலவன் காவடி குழு இந்த காவடி ஆட்ட குழுங்களோடது பார்ப்போம் கம்பத்தாட்டம் அப்படின்னா அந்த அண்ணாவோடது தீரன் கம்பத்தாட்டம் அது பார்ப்போம் கொங்கு கம்பத்தாட்டம் இப்போ திருப்பூர் பொறுத்த வரைக்கும் நொய்யல் ஆற்றங்கரை வந்து பொங்கல் விழா செலப்ரேஷன் பண்ணாங்க அங்கே வந்து தீரன் கம்பத்தாட்டம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அந்த அண்ணா பழக்கி விட்டு எல்லாம் ஆடினாங்க அதனால வந்து என்ன அப்படின்னா அது வந்து அங்கே தான் வந்து நான் முதல் முதலா கம்பத்தாட்டம் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிது நானும் அந்து கலையை கத்துக்குறேன் அப்புறம் வந்து பறை ஆட்டம் பறை ஆட்டம் வந்து நான் வந்து ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் பார்த்தேன் அதில் இருந்து எனக்கு பறை கத்துக்குறதில் ஆசை வந்துச்சு இருந்தாலும் அந்த இதில் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் டிவி சேனலில் வந்த பாரம்பரிய நடனம் சொல்லியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க எதனா மானாட மயிலாட அந்த டிவி ஷோவில் சொல்லி இருக்காங்க டான்ஸ் சூப்பர் ஸ்டார் அதில் சொல்லி இருக்காங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ் இது எல்லாத்துலேயுமே அவங்க அவங்களோடய பாரம்பரியம் கலாச்சாரம் பொறுத்த வரைக்கும் சொல்லி தந்து இருக்காங்க அப்போ வந்து அவங்க வந்து பாரம்பரிய நடனத்தை வீடியோக்களில் காட்டுறாங்க காட்டாமைலாம் இல்லை கண்டிப்பாக காட்டுறாங்க எல்லா டிவி ஷோலேயும் யூடியூப் ஷோலேயும் பாரம்பரிய நடனத்தை வந்து காட்டிக்கிட்டேதான் வராங்க முன்னே இருந்ததுக்கு இப்போ பாரம்பரிய நடனம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் வருது அது யாருமே எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாக ஒரு நாள் நடனம் எல்லாமே வளர்ச்சி அடையும்